பெயிண்டிங்கும் கடினமானது பென்சில் ஸ்கெட்சும் கடினமானது ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு வந்து அந்த ரியலிஸ்டிக் ஒர்ஜினாலிட்டியை கொண்டு வரணும் அதே மாதிரி அந்த ஆர்ட்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்களோ என்ன வந்து தன்னுடைய வாடிக்கையாளர்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறாரோ அதை வந்து அவர் வெளிப்படுத்தணும் அவருடைய உள்ளுணர்வு அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்றது அதில் தெளிவாக தெரியணும் பெயிண்டிங்ல டிஃப்ரென்ஸ் பண்ண முடியாது இதுக்கு வந்து ரொம்ப ஈஸி இது ரொம்ப கஷ்டம்னு நம்ம சொல்லவே முடியாது ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான எஃபர்ட் தான் போடணும் ஒரு பென்சில் ட்ராயிங்கில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் ஷேடிங்ஸ் அப்புறம் அந்த ஹேர் டீட்டைலிங்ஸ் அந்த ஐ டீட்டைலிங்ஸ் அப்புறம் அந்த காண்டோர் டீட்டைலிங்ஸ் இதெல்லாம் கொடுக்கும் போது தான் அந்த ரியலிஸ்டிக் எஃபெக்ட் கிடைக்கும் அதேமாதிரி பெயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கலர் காம்பினேஷன்ஸ் ஒரு ஃபேஸ்க்கு இந்த கலர் தான் கொடுக்கணும் இந்த பர்ட்டிகுலர் பர்ஸன் வரையிறாங்கன்னா அந்த பர்ட்டிகுலர் பர்ஸனுடைய ஒரிஜினல் டோனை நம்ம அதில் கொண்டுவரணும் ஸோ எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வந்து எஃபர்ட் எஃபர்ட் தான் பேசும் அங்கே வந்து நம்ம இது ஈஸி இது வந்து கஷ்டம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ரெண்டுத்துக்குமே நம்ம ஈக்குவலான எஃபர்ட் போடணும்